குடும்பத்தை பற்றினு சொல்லும்ன்னா எனக்கு நான் பிறந்த வீடு வந்துட்டு கிருஷ்ணகிரியில் வஹார் நகர்ங்க எனக்கு நாங்கள் வந்துட்டு கூட்டு குடும்பம் நிறைய அப்பா கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் ஏழு பேர் எனக்கு ஒரே ஒரு அத்தை மிச்சம் எல்லாமே சித்தப்பா அப்பாதான் ரொம் வீட்டுக்கு பெரியவர் நாங்கள் எல்லாேருமே ஒன்றா தான் இருப்போம் எனக்கு எங்கள் வீட்டில் நிறைய பேர் எல்லாேருமே ஒன்றா தான் இருப்போம் ஒன்றா சாப்பிடுவோம் என்ன ஒரு நல்லது நடந்தாலும் நாங்கள் ஒன்று கூடிதான் சமைச்சி சாப்பிட்டு ஒன்றா தூங்கி ஒன்றா எழுந்து இப்படித்தான் பழக்கம் ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த வீடு வந்துட்டு ரொம்ப சின்ன ஃபேமிலி என் என்னோட மாமியார் மாமனார் என் ஹஸ்பெண்ட் கூட பிறந்த என் ஹஸ்பெண்ட் வந்துட்டு டுவின்ஸ் ரெட்டையர்கள் அவங்க கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்காங்க அவங்க ஒருத்தவங்க அவங்க தங்கச்சிக்கு ஒரு குழந்த இவ்வளோதான் அவங்க குடுத் குடும்பத்திலே இத்தனை பேர் தான் இருப்பாங்க நான் பெரிய குடும்பத்திலருந்து போய் ஒரு சின்ன குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு அங்கே ஏதோ ஒரு தனிமையிலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எப்பவுமே எனக்கு இருக்கும் எனக்கு இங்கே வந்தோம்ன்னா கலகலப்பாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் நம்மள சுற்றி இருக்கிற மாதிரி நிறைய சந்தோஷம் நம்மள சுற்றி இருக்கிறமாதிரி இருக்கும் அதே நாங்கள் போயிட்டேனா ஒரு தனிமையில் என்னை என்னோட கணவர் கூட வெளிநாட்டில் இருக்கிறதுனால எனக்கு அந்த தனிமை வந்துட்டு எனக்கு எப்பவுமே ஃபீல் ஆகிட்டேதான் இருக்கும் அங்கே அவரும் இல்லை நம்ம இங்கே தனியாக இருக்கோமேகிற ஒரு ஒரு ஃபீல் வந்துட்டு எனக்கு என் மாமியார் வீட்டில் எப்பவுமே இருக்கும்